ஆக்சுவலாக பார்த்திங்கள்னா படிக்காத ஒருத்தர் வந்து மட்டுன் படிக்காதவங்கள விட படிச்சவங்கதா இந்த நாட்டில் தான் ரொம்ப தப்பு பண்றாங்க எப்படின்னு கேளுங்க இப்போ ஒரு மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குதுன்னா அது வந்து படித்தவன் கிட்ட வந்து அவ்வளோவா எதிர்பார்க்க முடியாது படிக்காத ஒரு நபர்கிட்ட பாருங்க அது வந்து நிறையவே இருக்கும் அது ஒன்று தான் கல்வி கற்றவருக்கும் கல்வி கற்றாதவருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்